சேலம் மாவட்டத்தில் அரிசி கரும்பு கோதுமை பருத்தி மற்றும் பருப்பு வகைகள் புகையிலை காய்கறிகள் போன்றவை அனைத்தும் அதிகளவில் விளைவிக்கப்படுகின்றன இதில் குளிர் காலங்களில் பருப்பு வகைகள் உளுந்து கொள்ளு தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு மொச்சைப்பயிறு போன்றவைகளும் கோடை காலங்களில் கரும்பு தர்பூசணி வெள்ளரிக்காய் மற்றும் நெல் போன்றவைகளும் விளைவிக்கப்படுகின்றன மேலும் அவைகளின் விளைச்சல் அந்த பருவங்கள் முடிந்த பிறகு அறுவடைக்கு தயாரானவுடன் அறுவடை செய்யப்பட்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவைகள் அரசால் வாங்கப்பட்டு மக்களுக்கு பொது வினியோக திட்டத்தின் கீழ் விற்கப்படுகிறது